எனக்கு பிடிச்ச ஃபோட்டோ அதாவது புகைப்படம் எதுனால் நானும் எங்கள் ஆளும் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கேமரா ஷூட் பண்ணது அதாவது என்ன தான் சண்டை போட்டாலும் ஒரு கேமரா ஷூட்ல போய்ட்டு நம்ம அந்த ஃபோட்டோஸ் எடுக்கும் போது ஒரு மெமரிஸ் அந்த மெமரிஸ்ல வந்து நம்ம என்னென்ன எப்படி எப்படி மீட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் டைம் எங்கெங்க பார்த்தோம் ஒவ்வொரு ஃபோட்டோசுங்க எனக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ்லாம் எப்புடினா நான் எங் என் லவ்வரோட அதாவது மை பியூச்சர் ஒயிவ் அவள் கூட எடுத்த ஃபோட்டோஸ் மட்டுந்தான் எங்கெங்க போவோம் எங்கெங்க இருந்தோம் இந்த டைம்ல எப்படி இருந்தோம் அது ஒரு மெமரிக்கு ஒரு ஃபோட்டோ எடுப்போம் இங்கெங்க எப்படி இருந்தோம் அது ஒரு மெமரிக்கு ஒரு ஃபோட்டோ எடுப்போம் ஃபர்ஸ்ட் டைம்மாக மாயனூர் போனோம் அங்கே ஒரு ஃபோட்டோஸ் எடுத்தோம் அது ஒருட்டு அதும் ஃபோட்டோஸ் கேமரால எடுக்கும் போதெலாம் ஒரு நியாபகம் இப்போ அடுத்த டைம் நம்ம அங்கே போனோம் நம்ம இந்த டேட்டுக்கு இங்கே வந்தோம் வந்துட்டு இந்த டேட்டை நம்ம பார்ப்போம் இந்த டேட்டுக்கு இங்கே வந்தோம் சரி பரவாயில்ல அப்படினு நம்ம ஒவ்வொரு டேட்டாக வச்சு குறிப்பிட்டு பார்ப்போம் இப்ப பர்டேக்கு எடுக்கும்போது ஒரு ஃபோட்டோஸ் எடுப்போம் அந்த பர்டே மெமரிஸ்லாம் நம்ம பார்க்க பார்க்க ஒரு உள்ள நமக்கு ஒரு இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த இதை நம்ம பார்த்தோன்னா அந்த இதுலேயும் ஒரு இது அந்த ஃபோட்டோஸ் பார்த்து இப்போ பண்ணிங்க இப்படி சண்டை போட்டுக்கிட்டோம் அப்புறமேட்டிக்கு மறுபடி பேசிக்கிட்டோம் அடிச்சுக்கிட்டோம் பிடிச்சு அடிச்சுப்புட்டோம் அதுக்கப்றம் மறுபடி கொஞ்ச நேரம் கழித்து வந்து சாரி கேட்டோம் ரெண்டு பேரும் வேணும்னே சாரி கேட்டு வந்து பேசினோம் அதுக்கப்றம் நார்மல் ஆகிட்டோம் மறுபடி நல்லா நார்மல் ஆகிட்டு மறுபடி நல்லா ஜாலியாக பேசினோம் அதில் வர பின்னனினால் அது ஒரு கதை அந்த ஃபோட்டோவில இப்படி ஒரு கதை இருக்கா அந்தமாதிரி ஒரு இது சேம்பிள் எடுத்து வச்சு பேசிக்கலாம் எனக்கு மோஸ்ட்லி பிடிச்சது அவள் அவள் கூட போனமுனால் ஒரு மொமெண்ட் தான் ஃபோட்டோ எடுத்து அது எனக்கு பிடிச்ச எல்லா ஃபோட்டோஸ் விட என் ஃபோட்டோஸ் விட அவ்வளோவு பிடிச்ச மொமெண்ட் ஃபோட்டோ மொமெண்ட்டான ஃபோட்டோ மட்டுந்தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஐ லவ் மோர் மோர் தட் ஃபார் லைக் ஆல் ஃபோட்டோ சிம்புளாக சொல்லப்போனால் எனக்கு ஒரு அவள் கூட எடுத்த ஃபோட்டோ தான் எனக்கு ஒரு வாழ்க்கையில் கதை இருக்குதுனா அவள் கூட எடுத்த ஃபோட்டோ தான்